ஹலோ மேடம் நாங்கள் இங்கே ம் மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுருக்கோம் மல்லிகை வந்து நிறையா பூக்குது அதுவும் பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்கும் நாங்கள் வந்து நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க சரி நீங்கள் ஆ ஒன்னுவிட்டு ஒரு நாள் ஒரு இரண்டு இரண்டு கிலோ வருது மேடம் உங்களுக்கே கொடுத்துர்றேன் கொஞ்சம் பார்த்து ரேட்டெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொடுத்துர்றீங்களா மேடம்

ஆ கிலோ நூறு ரூபான்னு கொடுக்குறேன் மேடம் மல்லிகை ஒரு கிலோ ஆ இரண்டு கிலோ வருது மேடம் இப்போத்தது ம் ம் ஆ பூ நீங்கள் ஒரு டைம் வாங்கிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுரும் மேடம் ம் சரி நல்லா இருக்கும் மேடம் ஒரு வாட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சுதுன்னா கன்ட்டினியூவாக உங்களுக்கு கொடுத்துர்றேன் மேடம் ஆ இருக்குது மேடம் கனகாம்பரம் இருக்குது சம்பங்கி இருக்குது சாமந்தி இருக்குது ரோஜ் ரோஜா செடி இருக்குதுங்க ம் அதெலாம் கொடுத்துர்லாம் மேடம் நீங்கள் என்ன ஆட்ர் பண்ணுறீங்களோ இல்லைங்க மேடம் நீங்கள் வ இப்போ கஸ்ட்டமர் ஆகிட்டீங்கன்னா ஒரு டைம் வாங்கிப் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சுதுன்னா கன்ட்டினியூவாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் நாங்கள் ரேட்டும் கம்மி பண்ணித்தரோம் மேடம் வெளியில் கொடுக்கறத விட உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் மேடம் ம் ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணலாம் மேடம் ஒரு கிலோ மேலே ம் ம் ம்

இல்லை மேடம் நம்மளும் ஆள் வச்சு பறிக்கணும் நிறைய வேலை இருக்குது மேடம் கட்டுப்படியாகாது நூறுரூபா கொடுக்கற இடம் எண்பதுருபா கொடுக்கலாம் மேடம் ம் ஆ சரி ரோஸ் எல்லாம் அனுப்ச்சுவுட்றேன் நீங்கள் பாருங்க நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டீங்கன்னா ஆ ஆ சரி மேடம் இதே நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பைசா அனுப்ச்சுடுங்க மேடம் நான் அனுப்ச்சுவுட்டுர்றேன் நாளைக்கு அட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க மேடம் ஆ நான் கரெக்டாக ஒன்னுவிட்டு ஒரு நாள் மல்லி இரண்டு இரண்டு கிலோ அனுப்ச்சுவுட்டுர்றேன் தேங்க் யூ மேடம்